ஒழிக்கப்பட்ட சடங்குகள் அப்படின்னா உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கில்ல அதை வந்துட்டு கணவன் இறந்து போனால் மனைவியும் அது மேலேயே போய்ட்டு இறந்து போய்டணும் அப்படிங்கிறது தான் முதல்ல மேல் ஜாதியினர் கீழ் ஜாதியினர் அப்படின்னு மேல் ஜாதியினர்லாம் கோயிலுக்கு போகணும் கீழ் ஜாதியினர் கோயிலுக்கு போககூடாது அதுமாதிரி தனி தனியாக பிரித்து வச்சு சாதி கொடுமைகள் நிறைய நடந்துட்டிருந்துது அதெல்லாம் ஒழிக்கப்பட்டுட்டாங்க பெண் கல்வி பெண் கல்விங்கிறது பெண்கள் படிக்க கூடாது ஒரு ஏஜிக்கு அப்புறம் வயது வந்ததுக்கப்புறம் படிக்கவே போககூடாது வீட்டிலே தான் இருக்கணும் வீட்டிலே தான் இருக்கணும் படிக்கபோகவே கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வச்சிருந்தாங்க அதெல்லாம் இப்போ அதெல்லாம் அதெல்லாம் இப்போ இல்லை பெண்களுக்கு சமமான கல்வி கொடுக்குறாங்க பெண் கல்வியை ஒழிச்சிருக்காங்க இனவெ இன வெறி பெண் சிசு கொலை இன வெறி பெண் சிசு கொலை பெண் சிசு அப்போ பெண் பொம் பொம்பள பிள்ளைங்கள் பிறந்தா கள்ளிப்பால் கொடுத்து கொல்லுறது அப்படிங்கறதெல்லாம் இருக்குது அந்த கள்ளிப்பால் கொடுத்து கொ பெண் பிள்ளைகள் பிறந்தால் மட்டும் கள்ளிப்பால் கொடுத்து கொன்றுடுவாங்க அப்பலாம் பெண் பிள்ளைகள் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு நகைலாம் போடுறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லாததனால பெண் பிள்ளை பிறந்தால் கள்ளிப்பால் கொடுத்து கொன்றுடுவாங்க இன வெறி இனத்துக்காக நிறைய வெறி செயல்லாம் பண்ணுவாங்க எப்படின்னா கீழ் ஜாதியினரை கோயில் உள்ளேயே விடமாட்டாங்காளாம் ஏன்னா அவங்க கோயில்ல விட்டால் அவங்க தீண்டத்தகாதவர்கள் தீண்டாமை ஒழிப்புங்கிற ஒரு சட்டத்தை கொண்டுவந்தவர் பெரியார் பெரியார் நிறைய அம்பேத்க அம்பேத்கர்லாம் கீழ் ஜாதியினர் அவர் படித்து சட்டமேதை அம்பேத்கர் அவர் படித்து மேல் வந்து அவர் எல்லாமே பண்ணத்துக்கு அப்புறம் தான் இந்த வந்து அவர் இந்த இந்த கீழ் ஜாதியினருங்கிறதே மாறுச்சு இப்பவுமே நிறைய ஊருகள்ல ஜாதி பிரச்சனைகள் நிறைய நடக்குது ஆனாலும் முன்னாடி மாதிரியில்ல நல்ல ஒற்றுமையாக தான் எல்லாருமே இருக்காங்க அதுவும் இல்லாமல் ஜாதி பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா ஜாதி பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா அது வந்துட்டு ஒரு ஒரு ஒரு சில ஊர்ல இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு சில ஊர்ல இன்னும் நடந்துட்டுதான் இருக்குது ஜாதி பிரச்சனைகள் நடக்காமலாம் இல்லை பட் முன்னாடி மாதிரி இல்லை இது இப்போ கொஞ்சம் கம்மியாகதான் இருக்குது